ஹலோ

சரிங்க பண்ணிவிட்டாவே அளவு எப்படிங்க கரெக்டாக வருதுங்களா இல்லை ஸ்பீடாக வருதுங்களா ப்ரெஷ்ஷர் கம்மியாக வருதுங்களா இல்லைங்க இந்த பிரச்சனைலருந்தே வந்து தண்ணி வந்து எப்படி விட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் இது பண்ணுறாங்கங்க அதனால வந்து நீங்கள் எப்படி தண்ணி வருதுங்கிறதை நீங்க தான் சொல்லணும் அதாவது பைப் கனெக்ஷன் எல்லாம் வீடுகீடு எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால வந்து நான் வந்து தண்ணி எப்போவும்போல விட்றதா இல்லை அது ஒரு காமண்நேரம் அரைமண்நேரம் சேர்த்து விடுறதா இதையெல்லாம் நீங்கள் சொன்னால்தான் எனக்கு தெரியும் சொல்லுங்கள் ஆ அளவு கரெக்டாக வருதுங்களா சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அதாவது காலையில் நேரத்தில் விட்டுட்றாங்களா தண்ணி எப்போவும்போல அஞ்சு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளே விட்டால் ஆ ஆ சரிங்க அப்புறம் அப்புறம் வந்துங்க இங்கே இப்போ இதே ஒரு ஆ சரிங்க சரிங்க அதுவேணா அங்கே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேங்க சரிங்க ஆ சரிங்க இல்லைங்க நல்ல தண்ணி மட்டும் வருதுங்களா இல்லை அதில் எதாவது தண்ணி கலந்து வருதுங்களா இந்தமாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் எங்கள்கிட்டேயே சொல்லிருங்க நாங்கள் ஆபீஸில் சொல்லிக்கிறோம் சரிங்களா அது மழை பேஞ்சுருக்குங்களா அதனால வருங்க இல்லை தண்ணி டேஸ்ட்டு மாதிரி இருந்துதுன்னா அதாவது சப்பைத்தண்ணி எதுவும் கலந்து வருதான்னு செக் பண்ண சொல்லுறாங்கங்க அதாங்க சரி சரிங்க சரிங்க சரி சரிங்க ஆ

ம் சரி சரிங்க சரி சரிங்க அதாவதுங்க பம்ப்பில் வந்து தண்ணி விழுகிறப்போ தண்ணி விட்டம்னா அந்த கலங்குனமாதிரி வருங்க ஆச்சுங்களா ஆமாம்ங்க அதாவது மோட்ரு பவரான மோட்ருங்களா தண்ணி போட்டுவிடும்போதும் இழுக்கும்போது கலங்கிச்சுன்னா தண்ணி வந்து இதாகும் அதாவது பைப்பில் வர வர மேல் டேங்கில் ஏற்றி மறுபடி கீழே விழறமாதிரி இருந்துதுன்னா தண்ணி தெளிவாயிக்குங்க நீங்கள் அடுத்த ட்ரிப்பு இந்தமாதிரி கலங்களாக வராமல் பார்த்துவிட்டுக்குருங்க சரிங்களா கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணிவிடாதீங்க அதுக்குத்தான் உங்கள்கிட்ட கேட்டனே சரிங்க சரிங்க